விலங்குகளோட கழிவுகள் எல்லாம் ஒரு டெய்லி ஒரு கூடையில் வச்சு அதை ஒவ் ஒவ்வொன்றா வாங்கி வா இது பண்ணி அது கொண்டுகிட்டு போய் பையோ கே கேஸோ இல்லை ஏதோ விவசாயத்துக்காக கொ கொ கொடுத்துட்றாங்க சேமிச்சு வைக்கிறாங்க ஒரு நாளைக்கே ஒரு நாளைக்கி இப்போ ஃப எக்ஸாம்பிள் என்னன்னால் மா மாடோ இல்லை ஆடோ அதை எல்லாம் கொஞ்சம் அவர்களோட கழிவுகள் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா டெய்லி பொழுதனைக்கும் சும்மா போய்விட்டு போய்விட்டு வந்துடக்கூடாது ஒரு நாளைக்கி எவ்வளோன்னு கூட வித்து போட்டு வச்சுட்டோம்பா அதே கடைசியில் அதை கொண்டுகிட்டு போய் நம்ப இது பண்ணிங்கனால் அது விவசாயத்துக்கு அது உரமாக தேவைப்படுது ஸோ அதால் அந்த இது வந்து அவர்களுக்கு தேவை கொடுத்துட்றாங்க அவங்களால் அது பா அதுவும் ந கா காசு தானே சொல்லுங்கப்பா அதுவும் நம்பளுக்கு யூஸ்ஸு அவர்களும் கு கு இது பண்ணிடறாங்க செவ்வா வீணாக்காமல் ஒவ்வொன்றூம் ஒவ்வொன்றுமே இது பண்ணி அந்த ஆடோடய மாடோடய எல்லா கழிவுகள்லாம் எடுத்து நீட்டாக க்ளீனாக இது பண்ணி அது ஒவ்வொன்றா சேமித்து வைத்து ஒவ்வொருக்கும் இதாக பா க பண்ணி க கூடையில் போட்டு கொண்டுட்டு போய் அங்கே குடுத்துடணும் அங்கே கொடுத்துட்டிங்கனா அவர்கள் அவர்கள் அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்கள் எ எங்கே அவர்களுக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் போட்டுவிட்டு அவங்கள் விவசாயத்துக்காக அவங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க இது மெயினாக முக்கியமான சா இது